கிராமப்புற விவசாயத்தில் திறமையான தொழில் வெண்டைக்காய் விளைவிக்கிறது என்னென்று தக்காளி செடியை நல்லா வைக்கலாம் பச்சை மொளகாய் காய்கறி நெல் நெல் மு நெல் கிழங்குகள் கிழங்குகள் குச்சிவள்ளிகிழங்கு மரவள்ளிக் கிழங்கு பல வகை கிழங்குகள் இருக்குது அதுல கிராமப்புற கிராமங்களில் அதிகம் வளர் வளர்க்க வேண்டியது கிராமத்தில் இருக்கற ஒவ்வொரு ஊரும் அதில் சவா தினக்கூலி வந்து ஒரு நாளைக்கு பார்த்தா முந்நூறுபாய் நானூறுரூவா வரையிலும் சம்பாதிக்கலாம் கூலி என்பது ஊதியம் வந்து ஒரு முந்நூறுபா நானூறுபாயில முடியும் செலவு ஊதியம் தருவார்கள் சாய்ங்காலம் சாயங்காலம் கிழங்குகள் விளையும் மரவள்ளிக் கிழங்கு நெல் சோளம் பல வகைகள் விளையும் அதுலே சோளம் அதிகமாக விளையக் கூடிய ஒரு ஊ சவாலெலாம் அதிகமாக தினக்கூலிகளுக்கு வந்து ஐந்நூறுபாயில் இருந்து ஆயர்ரூவாய் தருவார்கள்